வாப்பா வாப்பா தம்பி வாங்க வாங்க வணக்கம்ப்பா சொல்லுங்கள் என்ன வேணும்

எந்த ஸ்ட்ரீட்டுப்பா ஓ ஓகேப்பா ஆ சொல்லுங்கள்

அப்படியாப்பா இதை பற்றி தான்ப்பா இதை பற்றி தான்ப்பா முன்னாடியே வந்து இங்கே மனு கொடுத்துருந்தீங்க ஆமாம்ப்பா நான் அப்போயே சொல்லிவிட்டேனே வார்டு மெம்பர்கிட்ட அதை சரி பண்ண சொல்லி ஆ அட ஆமாப்பா இப்போ தான் அந்த ட்ரைனேஜ் வேலை வந்துச்சு ஆமாம் ஐயையோ என்னப்பா ஆச்சு அப்படியா ஒன்றும் சீரியஸ்லாம் இல்லைல்லப்பா ஆமாம்ப்பா ஆமாம் ஆ ஆ அந்த மெம்பர் ஏன்கிட்ட எதுவுமே சொல்லுலப்பா நான் கேட்குறேன்ப்பா அந்த மெம்பர்கிட்ட ஏன் இன்னும் லைட்டு போடல என்னன்னு அப்படியா இல்லைப்பா நான் அதான் சொல்லிருந்தேன் இந்த மாரி இப்போ பிரச்சனன்னு உங்கள் ஏரியாவுலேந்து வந்தாங்க சொன்னாங்க நானும் அவர்கிட்ட கேட்டேன் என்னய்யா ஓன் ஏரியாவுலேந்து இவ்வளோ பிரச்சனை வருது ஒன்றும் கண்டுக்காத மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிருந்தேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிருந்தாங்க அதான் சரிப்பா நான் வந்து பார்க்குறேன் இல்லைன்னா நான் மெம்பரை கூப்பிட்டு இது கேட்குறேன்ப்பா என்ன ஏது ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துடலாம்ப்பா ஒன்றும் இது ஒன்றும் இல்லை அவருக்கும் ஒன்றும் சீரியஸ் இல்லைன்ட்டீங்க அதனால் ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ அவர் மெம்பரை கூப்பிட்டு இப்போ உடனே மாற்ற சொல்லுறேன்ப்பா லைட்டை ஓகேப்பா வேறு ஏதாவதுப்பா ஓகேப்பா இந்த மாரி எந்த பிரச்சனன்னாலும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இல்லைன்னா மனு கொடுக்கறதுனாலும் கொடுங்க ஏன் நம்பர் வச்சுக்கோங்க டேரக்ட்டாக கால் பண்ணுங்கள் நான் வந்து செஞ்சித்தரேன் ஓக் இல்லைப்பா கண்டிப்பாக இருக்காது நான் அந்த மெம்பரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறேன் இல்லைன்னா சொல்லுறேன்ப்பா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி அந்த மெம்பர் எது பண்ணாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து என்ன ஏதுன்னு உடனே ஆக்ஷன் எடுக்குறேன் அதற்கு ஓகேப்பா ஓகேப்பா தேங்க்யூப்பா மு வாங்க மறக்காமல் வாங்க எப்போ பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட ஓகேப்பா